எங்கள் பகுதியில் வணிக நடவடிக்கை கிடைக்கக்கூடிய பொருட்கள்ன்னு பார்த்திங்கன்னா மாடுகள் டீக்கடை டீக்கடைக்கு வந்து பால் பால் தேவைப்படுது அதனால் மாடுங்க மாடுங்க அதை வச்சு நாங்கள் வந்து நிறைய ஃபிரெஷ்ஷாக கடைங்களில் டீ டீ வாங்கி டீக்கடை வச்சு மக்களுக்கு வந்து இலவ ஃப்ரீ இதாகவே போடுவோம் ஃபிரெஷ் பாலில் நம்ம ஆரோக்கியா பயன்படுத்தி பயன்படுத்திக்கறோம் நிறைய இயற்கை வளங்கள் காடு பகுதிகள் அதிகமாக இருக்கிறதனால நம்ம மாடுங்களுக்கு வந்து மேய்க்கிறத்துக்கு நல்ல அதுக்கான தீவனங்கள் நிறைய கிடைக்கறதனால் நல்ல திக்காக நல்ல ஒரு பால் கிடைக்குது நம்மளுக்கு அது வந்து பால் அதிகமாக கிடைக்குது அதிகமான பால் வரதனால் மக்கள் வந்து வியாபாரத்துக்காகவும் பயன்படுத்திக்கிறாங்க அதை வச்சு நிறைய குடும்பங்கள் வந்து ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது இன்றைக்கு வந்து மாடு ஆடு இதைவச்சு நீ வளத்து நீ ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிற குடும்பங்கள் வந்து எங்கள் பகுதியில் அதிகமான குடும்பங்கள் இருக்கிறது அதுக்கு ஏற்றார்ப்போல இருக்கிற சூழ்நிலைகள் உள்ள இயற்கை வளங்கள் அந்தளவுக்கு இருக்கிறது எதுக்கும் நம்ம வந்து அலைய வேண்டியதில்லை ஒரு புல் வேணும் அதை நாம காட்டுப்பகுதியில் எல்லாம் பயிர்வகைகளும் எல்லாம் உணவு வகைகளும் காட்டுப்பகுதியில் மிருகங்க மிருகங்களுக்கு கிடைக்கிறது அதைவச்சு நல்லா சாப்பிட்டு காலையில் போட்டுவுட்டோம்ன்னால் சாயந்திரம் வரைக்கும் நல்லாவுமே வருது நல்லா சாப்பிடுது அதுக்கு தகுந்த மாதிரி பால் கொடுக்குறது எல்லாமே நிறைய கொடுக்குது அதை வச்சு நல்லா பயன்படுத்தி அந்தந்த குடும்பங்கள் நல்லா முன்னேற்றமடைகிறது கால்நடைகள் வளர்க்கிற குடும்பங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையறாங்க அதன் மூலயமா இப்போது வந்து ஒரு பதப்படுத்தப்பட்ட பாலில் வந்து நம்ப வந்து மக்களுக்கு வந்து ஒரு டீ காஃபி போட்டு கொடுக்குறத்துக்கும் ஃபிரெஷ்ஷாக அன்றன்னைக்கு டெய்லியும் ஃபிரெஷ்ஷாக வர பாலை வச்சு நம்ம கடைங்களில் வந்து அழகாக ஃப்ரெஷ் இல்லை நீட்டாக போட்டுக்கொடுக்குறோம் தினந்தெனம் காலை மாலை ரெண்டு வேளையுமே வந்து ஃப்ரெஷ்ஷான பாலில் மக்களுக்கு டீ காஃபி இதெல்லாம் போட்டுக்கொடுக்குறோம் அதனால் நாங்களும் கொஞ்சம் கடை கடைத்தொழில் வணிகம் அதிலயும் நல்ல முன்னேற்றம் லாபங்கள் கிடைக்கிறது